நான் கவினோட டீச்சர் பேசுகிறேம்மா கவின் பேரண்ட்ஸ் தானே நீங்கள் மார்னிங் உங்கள் பையன் வந்து ரொம்ப டல்லாக இருந்தாங்க திடீர்ன்னு பார்த்தா வாமிட் பண்ணிவிட்டாங்க எதாவது ஃபுட் என்ன ஃபுட் நைட்டு சாப்பிடாங்க மார்னிங் என்ன சாப்பிடாங்க எதாவது ஹெல்த் இஸ்யூ இருக்குங்களா பையனுக்கு இல்லை இல்லை இதோட ரெண்டு வாட்டி வாமிட் பண்ணிடாங்க இப்போ அதனால நாங்கள் ஹெட்மாஸ்டர் ரூம்மில் வெயிட் பண்ண சொல்லிருக்கோம் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ குழந்தைங்களுக்கு நைட்டில் கீரை கொடுத்தா செரிக்காதும்மா அதனால தான்மா வாமிட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து அழைச்சிட்டு போகறீங்களா ஏன்னா ரெண்டு வாட்டி வாமிட் பண்ணிவிட்டாங்க அதுனால தான் இல்லைல்ல அதெலாம் கொடுத்துதான் வச்சுருக்காங்க இப்போ ஓகே தான் பட் ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்காங்க ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நீங்கள் வந்து கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க ஓகேங்க தேங்க் யூ மா